நான் சென்ற இடம்ன்னு பார்த்தோம்ன்னா காலேஜ் படிக்கும்போது காலேஜ் டூர் போனோம் பேங்களூர் போனோம் அங்கே அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒண்டர்லாவை போய் பார்த்தோம் அப்புறம் வந்து மியூசியம் போய் பார்த்தோம் சயின்ஸ் மியூசியம் அதாவது ராதாகிருஷ்ணன் மியூசியம் போயி பார்த்தோம் அதற்கப்பறம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ உடைய ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீஹரிக்கோட்டா அதை போய் பார்த்தோம் ஐஎஸ்ஆர்ஓவோட ஆபீஸ் போய் பார்த்தோம் இதெலாம் நான் வாழ்க்கையில் மறக்கமுடியாத ஒரு விஷியமாக இருந்துது படிக்கிறத்துக்கு படிக்கும்போது அது படிக்க சம்மந்தமான விஷியமாக இருந்ததுனால ரொம்பவும் மறக்கமுடியாத ஒரு சம்பவமாக இருந்துது அதற்கப்பறம் செகண்ட் இயர்க்கு டூர் வந்து கேரளா போனோம் கேரளாவில போயிவிட்டு அங்கே இருக்க ஐஎஸ்ஆர்ஓ அதெல்லாம் போய் அதில் அந்ததோட இது பார்த்தோம் சிஓ மீட்டிங் இதெலாம் பார்த்துட்டு வந்தோம் அதற்கப்பறம் முக்கொம்பு இது மூணாறு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஹில்ஸ் ஸ்டேஷனு அதற்கப்றம் பார்த்தோம்ன்னா இது கேரளாவில் போட்டிங் இப்போ வந்து பார்த்தோம்ன்னா அந்த பாலக்கோடு இந்த மேரி ஏரியாவுலலாம் பார்த்தோம்ன்னா கொஞ்சம் போட்டிங் இருக்கும் ஸோ நம்ம போட்டில வந்து ட்ராவல் பண்ற மாரி கடலில் போட்டில ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துது அதற்கப்பறம் துறைமுகத்தை பார்த்தோம் அங்கே இருக்கிற ஃபிஷ் ஐட்டங்கள்லாம் நல்லா சாப்பிடுறத்துக்கு நல்லா சூப்பராக இருந்துது ஸோ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷியமாக இருந்துது அப்புறம் அடுத்தது பார்த்தோம்ன்னா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோம்ன்னா நம்ம தஞ்சாவூர் பெரியக்கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்கும்போது எனக்கு முத தடவை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மிப்பாக இருந்துது இவ்வளோ பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்க வாழ்க்கையில் எப்படி இந்த மேரி கோயிலை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலயே முத தடவை ஃபர்ஸ்ட் டைம்மு காலேஜ் டூரில் போய் பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோசமாக இருந்துது அடுத்து வந்து தஞ்சாவூர் பெரியக்கோயில் பார்த்துட்டு அதற்கப்பறம் காலேஜ் டூர்லையே கங்கைகொண்ட சோழபுரம் போனோம் அங்கே போய் பார்த்தோம்ன்னா அதுவும் அதே மேரியே இருக்கு எப்புட்றா அது ஒரே இடத்துல ஒரு ஒரே மாதிரி கோயில் ரெண்டு இடத்துல இருக்கு எப்படி கட்டினாங்க இல்லை அதே இடத்த தான் திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறாங்களா ஆனால் இடம் வேற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆச்சிரிய படுகிற அளவுக்கு இருந்துது அதற்கப்பறம் சிதம்பரம் நடராசனார் கோயிலுக்கு போய் பார்த்தோம் அதற்கப்பறம் வர வழியில் சீர்காழியில வைத்தீஸ்வரன் கோவில் அதெல்லாம் ரொம்ப பிரம்மிப்பாக இருந்துது அப்புறம் ஒரு வருஷம் டூ டூர்க்கு போகும்போது வேளாங்கண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி மாதா கோயில் கிறிஸ்ட்டினுக்கான அந்த கோயில் வந்து இந்துக்கள் அதான் அதிகமாக கும்பிடுறாங்க அந்த கோயிலில் அதிகமாக சென்று போயிவிட்டு வராங்க ஒரு மத நல்லிணக்கத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோசமாக இருந்தது இந்த இடத்துல முஸ்லீம்ங்களும் அதிகமாக வராங்க ஓகே அது ஒரு இந்துக்கள் பண்ணக்கூடிய எல்லா சடங்குகளும் அந்த கோயிலில் பண்ணுறாங்க ஒரு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்ச அந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துது கட்டடங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்துது வெள்ளைக்கரவங்களுடைய ஆட்சியில் கட்டப்பட்டதாக இருந்தாக்கூட இன்னுமும் அதை பார்க்குறத்துக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு இந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜியில கட்டினமாரியே இருக்கு அந்த கோயில் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துது அதற்கப்பறம் பார்த்தோம்ன்னா அழகர் மலை மதுரை சைடு இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும் போயிருக்கேன் அதற்கப்பறம் சென்னை பக்கம் போனோம்ன்னா நம்ம மகாபலிபுரம் சென்னை பீச் மெரினா பீச்சு அண்ணா சிலை அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி இந்த மேரி இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பு நிறையா பிடிக்கும் அங்கே டூரிஸ்ட் நான் பொதுவாக வெளியில சுற்றி பார்க்குறது டூருக்கு போயிவிட்டு வரதெல்லாம் நான் ரொம்ப விரும்புவேன் அதில் வந்து பார்த்தோம்ன்னா எனக்கு இந்த மேரி இடம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பிடிச்ச விஷயங்களை ஃபிரண்ட்ஸ் சூன்ல போகும்போது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிது ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ரிலாக்சேஷன் இருக்கு சந்தோசமாக இருந்துது அது வாழ்நாளில் நம்ம கடந்த காலங்களில் நம்ம போய்விட்டு வந்த இதில் வந்து பார்த்தோன்னா நம்ப ஞாபகத்தில் வரது இந்த மேரி இடங்கள் தான் ஸோ அதனால் இந்த ஒரு முக்கியமான இடத்தலாம் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தேங்க் யூ